நான் காலையிலேயும் மாலையிலேயும் ஓடுவேன் நான் வந்து எனக்கு ஓடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மன அழுத்தம் கொறைஞ்சி நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த க்ரௌண்ட்டில் ஓடுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுவேன் அந்த அரை மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌண்ட்டில் ஓடுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணுவேன் இந்த காலை வெயில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள் அதனால இந்த க்ரௌண்ட்டில் பார்த்திங்கன்னா காலை வெயில்ல வந்து தேவைப்படும் அதனால அந்த ஒரு காரணத்துகாகவே காலைலேயும் ஓடுவேன் மாலையிலேயும் ஓடுவேன் இந்த மாதிரி ஓடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம் குறைஞ்சி ஃப்ரீயா மைண்ட் செட்டு இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் நல்லாவே கிடைக்கும் க்ரௌண்டை சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா வெச்சுருப்பாங்க இயற்கையான காற்று கிடைக்கும் எனக்கு அரை மணி நேரம் வந்து அந்த க்ரௌண்ட்டில் போகிறதே எனக்கு தெரியாதுன்னு தெரியாது நல்ல ஃப்ரீயா இருக்கும் டெய்லியும் வந்து ஒரு உடல் பயிற்சி மாதிரி ஓடுறது வந்து ஓடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வலி இந்த வலியெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் உடற்பயிற்சி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடற்பயிற்சி செய்ய முடியாத காரணத்துனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடலாம் க்ரௌண்ட்டில் வந்து நல்ல ஓடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓடுறதுனால நமக்கு நிறையா மூச்சி பயிற்சி நல்லா இருக்கும் இரத்த ஓட்டம் அதிகம் ஓடும் நல்ல சுவாசிப்பு திறன் நல்லாவே இருக்கும் நம்ம வந்து அடிக்கடி வந்து காலைலேயும் மாலைலேயும் வந்து தவறாமல் க்ரௌண்ட்டில் ஓடுவோம் ஓடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நிறையா நன்மைகள் இருக்குது